விலங்குகள் இப்போ தான நம்ம வந்து கால்நடைனு வச்சிக்கிறோம் கால்ந கால் கால்நடைகளில் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட்டிங்ளே வந்து கன்னுக்குட்டியா வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் வந்து கன்னுக்குட்டியா வளந்ததுக்கு அப்புறம் அது மாடாயிட்டு அது ஒரு கண்ணு போடும் போது நம்மளுக்கு வந்து பால் பால் வந்து விற்பனை செஞ்சி அதில் லாபம் ஈட்டுறோம் அதுக்கப்புறம் அதனுடைய சாணங்களை வந்து எருவாக பயன்படுத்தி அதில் அதை விற்றும் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் ரெண்டாவது என்னென்னாக்கா மாடுகளில் வந்து எதாச்சும் நோய் வாய் பாதிச்சாலோ இல்லை எதாச்சு கடிச்சிட்டாலோ என்ன பண்ணிருவோன்னா அது வந்து கறிக்கடைக்கு விற்றுறாங்க அதனால அது நம்மளுக்கு அதுலேருந்தும் கொஞ்ச அமௌண்ட் வருது அதுலேருந்து வர அமௌண்ட் வந்தால் கூட அது வந்து ஒரு பாவமாக தான் நம்ம பார்க்குறோம் அந்த க கறிக்கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா கறியை விற்று அவங்க பணமாக்கிக்குவாங்க ரெண்டாவது அதில் இருக்க தோலை வச்சி அதை ஒரு சில ஒரு சில பொருட்கள் தயாரிக்கத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த ஆண் கன்னுக்குட்டி போட்டுச்சுன்னாக்கா அதை வ வளர்த்து அதையும் வந்து கறிக்கடைக்கு தான் கொடுத்துர்றாங்க நல்லா இருக்க மா மாட கூட அது சரி இல்லைன்னாக்கா அதை கறிக்கடைக்கு தான் அனுப்பிச்சிறாங்க அது வந்து ரொம்ப மனசுக்கு வேதனையான செயல் தான் மேலும் வந்து நம்மளுக்கு வருமானன்னு பார்த்திங்கன்னா பாலு பாலு எருவு இது மா இவ்வளோதாங்க இதில் அதுக்கு வந்து நல்ல வளர்த்தோம்னா அதை விற்றுட்டு வேற ஒரு மாடை வாங்கிறத்துக்கான அமௌண்ட்டும் நம்ம பா பார்த்துரலாம் கால்நடையில் வந்து பஞ்சகாவியம் தயாரிக்கறதுக்காக அதனுடைய கோமியத்தை நம்ம பயன்படுத்துறோம் ரெண்டாவது எருவு வச்சு சமையல் வேலையை செய்கிறத்துக்காக அதோட சாணத்தை பயன்படுத்தி நம்ப எடுத்துக்கிறோம் இது இதில் லாபம் இருந்தால் கூட இந்த படுக்கொலைன்னு வரும்போது நல்லா இருக்க மாட்ட போயிட்டு கசாப்பு கடையில் கொடுத்து அதை கொல்றதுன்றது ரொம்ப கொடுமையான செயல் அது அதுவும் ஒரு ஜீவன்றதை அடிக்கடி நம்ம மறந்துடுறோம் அவ்வளோதான்